நான் வந்து செய்கிற சிற்பங்கள் அப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ் இதெலாம் வந்து முக்கியமாக வந்து என் ரூம்லதான் வைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கம்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ வந்து அதை வந்து எங்கள் என் ரூம்ல மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அது போக ரொம்ப நல்லாருந்துச்சு எங்கள் அம்மா எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ரூமுக்கு அப்புறோம் ஹால்ல இந்தமாதிரி இடங்கள்லாம் வக்கிப்பன் அப்புறம் காருக்கு ஏற்ற மேட்சிங்ஸ்லாம் காம்பேக்ட்டாக கார்ல வைக்கறக்கு இந்தமாதிரி எங்கள் வீட்டில இருக்க பப்ளிக் ப்ரைவேட் ப்ளேசஸ்லதான் வைப்பேன் அதிகமாக வந்து வெளியேலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தமாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் என்னால் டைம் இருந்துச்சின்னால் அதை செஞ்சு கொடுப்பேன்